வட இந்தியானு பார்த்தோம்னா முதல் வேறுபாடு என்னென்னு பார்த்திங்கனாக்க மொழிதான் முதல் வேறுபாடு நம்ம வந்து தென்னிந்தியாவில் தமிழ்மொழியை முதல் மொழியாக பேசுவோம் வட இந்தியாவில் பார்த்திங்கனா அவங்க ஹிந்தியை வந்து முதல் மொழியாக பேசுவாங்க அடுத்தபடியாக என்னென்னா உணவு உணவு சப்பாத்தி தான் அவங்களோட முதன்மை உணவு அடுத்தது உடை உடை பார்த்தோம்னா அவங்களுக்கு அங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக இருக்கிறதுனால கோட்டு கம்பளி ஆடை அந்தமாதிரி குளிர் தாங்கக்கூடிய அந்த மாதிரியான உடைகளைதான் அவங்க அணிவாங்க அடுத்தது வந்து கல்வியறிவுனு பார்த்திங்கனாக்க நம்ம தென்னிந்தியாவவை விட கல்வியறிவில் குறைவாக தான் காணப்படுவாங்க இதனால் வேலைவாய்ப்புகளும் அங்கே குறைவாக தான் வ இருக்கும் அவங்க வேலைவாய்ப்புக்காக வந்து பார்த்திங்கனா தென்னிந்தியாவை நாடி அடிக்கடி நிறைய பேர் வர்றாங்க கலாச்சாரத்தை பற்றி பார்த்தோம்னா ஹோலி பண்டிகை அவங்க வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்புறம் விநாயகர் சதுர்த்தியும் சிறப்பாக கொண்டாடுவாங்க இதே தென்னிந்தியாவில் பார்த்திங்கனாக்க விழாக்கள் வந்து பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ் அந்தமாதிரி கொண்டாடுவாங்க உணவு எடுத்துக்கிட்டோம்னு வெச்சிக்கோங்களேன் தென்னிந்தியாவில் அரிசி வந்து முதன்மை உணவாக இருக்குது ஏன்னா இங்கே அரிசி அதிகளவில் விளையும் அதனால இங்கே முதன்மை உணவாக வந்து அரிசி அரிசி தான் இருக்குது அப்புறம் இங்கே வெயில் அதிகம் நம்ம தென்னிந்தியாவில் வெயில் அதிகமாகதான் இருக்கும் எப்போதுமே அவங்க வந்து பருத்தி ஆடை தான் அதிகமாக அணிவாங்க கல்வியறிவில் வந்து பார்த்திங்கனாக்க நிறைய படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால கல்வியறிவில் முன்னேறிதான் இருக்கோ இருக்காங்க தென்னிந்தியாக்காரங்க வேலைவாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது அதிகமாக தானாகவும் உருவாக்கிக்கிட்டு வேலைவாய்ப்புகள் செய்வாங்க அப்புறம் பார்த்திங்கனாக்க வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் வந்து பார்த்திங்கனாக்க அதிகமாக இருக்கும் அதனால வெ வட இந்தியாவிலேருந்து வர்றவங்களுக்கும் வேலைவாய்ப்புகள் அதிகமாக கொடுக்க முடியுது அவங்களால